விவசாயிகளுக்குன்னு அரசு நிறைய திட்டங்கள் செயல்படுத்திட்டிருக்காங்க கரண்ட்டு இலவசமாக கொடுக்கறாங்க அடிப்படை வசதிகளெலாம் நல்லா செஞ்சு தராங்க கடன் வசதி செஞ்சு கொடுக்கறாங்க நம்ம கடன் வாங்கிக்கிட்டு பயிர் பண்ணிட்டு ம்பா அதுக்கு அதில் வர லாபத்தில் கூட நம்ம கடனை அடைச்சிக்கிலாம் அந்த மாதிரி ஈஸியாக கடன் வாங்குகிற மாதிரி வைச்சிருக்காங்க ந நிறைய மழை பெஞ்சி பயிரெலாம் நாசமாயிடுச்சுன்னா அதுக்கு நிவாரண தொகை கொடுக்கறாங்க த கடன்னு வாங்கின கடன் கட்ட முடியலைன்னா அதை தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறையா வசதிகள் வந்து விவசாயிகளுக்காக பண்ணி கொடுக்கறாங்க அரசாங்கம் இது எல்லாமே நல்ல பயனுள்ளதாக இருக்குது இன்னுமே வந்து அவங்களுக்கு அவங்க பயிர் பண்ணுற பொ பொருட்களுக்கெல்லாம் வந்து சரியான விலை வெச்சு அவங்களுக்கு லாபம் வர மாதிரி அரசு பண்ணிணாங்கன்னா இது வந்து விவசாயிங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்க இன்னும் நல்ல இதோடு உத்வேகத்தோடு அவங்க விவசாயம் பண்ணுவாங்க இது கொஞ்சம் அரசாங்கம் வந்து பண்ண முயற்சி பண்ணிணா நல்லாயிருக்கும்